தொழில்நுட்பங்கள் இப்போ நிறைய வளர்ந்துருக்கு நிறைய மாற்றங்கள் தொழில்நுட்பங்கள் அல்லது போக்குகளை எப்படி ஊக்குவிக்கிறது நிறைய விஷயங்கள் அது வந்து நம்மளுக்கு வந்திருக்கறது என்னென்னா இன்ட்ருநெட்டு எல்லாமே இன்ட்ருநெட்லருந்து இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கிறோம் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு ஆப்பு இருக்குது ஆப்பும் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு ஆப்புன்னால் படிக்கிறதுக்கு அப்படியே அது ஒரு ஆப்பு விளையாட்டு பயிற்சி அதுக்கு ஒரு உடற்பயிற்சி அதுக்கு ஒரு ஆப்பு எல்லாத்துக்குமே அந்தந்த ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடியெலாம் நம்மளுக்கு சின்ன சின்ன தொலைபேசிதான் இருக்கும் ஒரு ரெண்டு ஜி பி மூணு ஜிபி இதுதான் வரும் டூ ஜி த்ரீ ஜிதான் வரும் ஆனால் இப்போது ஃபை ஜி வரைக்கும் நெட்வொர்க்கை இன்ட்ருநெட் கொண்டு போயிருக்காங்கள் அப்புறம் அதேமாதிரி ஆப் ஆப்லையும் நிறைய ஆப் அததுக்கு நிறைய ஆப்புகள் அதனால் தொழில்நுட்பங்கள் மாறிகிட்டேதான் இருக்குது